எங்கள் திருப்பூர் மாவட்டத்தில் பார்த்தோம்னாங்க பொழுதுபோக்குன்னு எடுத்துகிட்டோம்னாக்கா சினிமா தேட்டரு இருக்குதுங்க ஒரே இடத்துல மூணு தேட்டரு ரெண்டு தேட்டரு அஞ்சு தேட்டரு வரைக்கும் இருக்குதுங்க ஒரு இடத்துக்குப் போனோமுன்னால் நாங்கள் ஜாலியாக எங்கள் ஃப்ரெண்டுகள் நாங்கள் கூட போனோடன்னே என் ஃப்ரெண்டுகளோடு யார் நம்ம எங்களுக்கு எனக்கு பிடிச்ச படங்களாக பார்த்துட்டு ஒரு ரெண்டு படம் கூட நான் பார்த்துருக்கறேங்க பார்த்துட்டு அப்புறோம் அப்புறம் பொழுதுபோக்காக மறுபுடியும் பார்த்தோம்னாங்க விளையாட்றக்கு கிரௌண்டு இருக்குதுங்க ஸ்கூல் கிரௌண்ட் பூங்காக்கள் இருக்குது அந்த ஸ் பூங்காக்கள்னு போனோம்னால் மணிக்கணக்கில் விளையாடறதே தெரியாதுங்க பொழுதுபோக்காகவும் இருக்குது எங்களுக்கு மனதுக்கு பிடிச்ச மாதிரி எங்க லீவ் நாள்ல அந்த மாரி என் ஃப்ரெண்டுகளோட நான் டைம் போகிறதே அது எனக்கு தெரியாதுங்க என் ஃப்ரெண்டுகளையும் கூப்ட்டு போவேன் நானும் போவேன் அதேமாதிரி எனக்கு நெருங்கிய நண்பர்களையும் கூப்பிடுக்குவேன் எங்கள் சொந்தக்காரங்களை மொதல்கொண்டு நான் கூப்பிடறக்கே எனக்கு வாய்ப்பு கிடச்சிதுங்க அவங்களோட சேர்ந்து டைம் ஜாலியாக இருக்குதுங்க இப்படி ஒரு பொழுதுபோக்கு பண்ணுறது எங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க இது மாதிரி பார்த்தீங்கன்னா சினிமாவுக்கு போனோமுன்னாங்க நாங்கள் இங்கேயிருந்து இங்கே நாங்கள் இங்கே வீட்டிலேருந்து கிளம்புறப்பையே எங்கள் எங்கள் ஸ்பாட்லேருந்து கிளம்புறப்பையே நாங்கள் சினிமா தேட்டையில் ஆன்லைனில் புக் பண்ணிக்குவோம் எங்களுக்கு புக்கிங்கு எல்லாமே ரெடியாக இருக்குது நாங்கள் போனதும் போய் நேரடியாக தேட்டருக்கே போகிற மாதிரி இருக்குது போய் வெயிட் பண்ணுற இது இருக்காது அப்படியே நாங்கள் வெயிட் பண்ணிணாலும் எங்க ஃப்ரெண்டுகளுக்காக நின்றுட்டு நின்றுக்குவோம் அவங்க வந்து வர வரைக்கும் அவங்களாக பேசிட்டு அவங்களோடு எதிர்பார்த்துட்டு நின்றுட்டு போவோம் டிக்கெட்டுக்காக நாங்கள் இந்த எங்களுக்கு பொழுதுபோக்குன்னாவே ஜாலியா தான் இருக்குங்க எங்களோட திருப்பூர் மாவட்டத்துக்குள்ளே பூங்காக்களும் இருக்குதுங்க விளையாட்டு பூங்காக்கள் இருக்குது தூரி ஹைட்ரோ ஹைட்ரோவில் போய் சுற்றி வர மாதிரி அப்புறோம் அப்புறம் உடல் பயிற்சி பண்ணுற மாதிரியுமே ஒரு அந்த பூங்காவில் உடற்பயிற்சி பண்ணுற மாதிரியும் கூட இருக்குதுங்க அதுவும் ஜாலியாக இருக்குது டைம் பாஸ்ஸாக இருக்குதுங்க ஒவ்வொரு நாளைக்கு போயிட்டு வந்தோமுன்னே ஒரு அது ஒரு ஒரு பத்து நாளைக்கு அதை பற்றி பேசறதுக்கு அந்த மாதிரி ஜாலியாக இருந்தோம் அப்படின்னு சொல்லுறக்கு நல்ல ஒரு டைம் பாஸ்ஸாக இருக்குதுங்க இது எங்கள் ஊர் எங்கள் திருப்பூர் மாவட்டத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க சரிங்க